ஈரோடு மாவட்டத்தில் வந்து நாங்கள் எங்கள் ஏரியாவில் வந்து மஞ்சள் மஞ்சள் வாழை அது போக புகையிலை பருத்தி அது மாதிரி நிறையா சாகுபடி நாங்கள் செய்கிறோம் அதே மாதிரி வந்து எங்களுக்கு வந்து கால்நடைகள்லாம் வந்து ரொம்ப வளர்க்குறதுல ரொம்ப பிரியம் அதாவது வந்து மாடு ஆடு கோழி அந்த மாதிரி வந்து எருமை அந்த மாதிரி நிறைய அந்த மாதிரி ஒரு கால்நடைகளை வந்து நாங்கள் வளர்த்திட்டு இருக்கோம் எங்களுக்கு விவசாயம் பண்றதுக்கு தோட்டம் நிலங்கள்லாம் இருக்குறதுனால் அந்த மாதிரி ஒரு கால்நடைகள் எல்லாமே நாங்கள் வளர்த்துறோம் எங்களுக்கு வந்து பக்கத்தில் வந்து கிணறு அதாவது வந்து எங்களை எங்கள் ஏரியாவில் வந்து நிறையா வாய்க்கால் வாய்க்கால் ஆறு எல்லாமே இருக்குது அதனால வந்து கிணத்துக்குள்ளயும் நீர் இருக்குது அதனால் எல்லா பக்கம் வந்து எங்கள் ஒவ்வொரு இதுலேயும் வந்து கிணறுங்குற ஒரு இதையே நாங்கள் வச்சுருக்கோம் அதில் வந்து மோட்டரு அந்த மாதிரி வந்து வச்சு நாங்கள் தேவையான அளவு வந்து விவசாயத்துக்கு என்னென்ன தேவையோ நீர் பாசனம் நீர் தேவையோ அது எல்லாமே நாங்கள் வந்து பயன்படுத்துறதுக்கு எங்களுக்கு எல்லாத்துக்கும் உபயோகமாகருக்குது எங்கள் மாவட்டத்தில் அதாவது வந்து எந்த ஒரு அதாவது வயல் வயல் வந்து எங்களுக்கு அதிகமாகருக்குது எங்கள் ஏரியாவில் வயல் வந்து அதுக்கு தேவையான நீரும் கிடைக்கிது நெல் நாங்கள் விளச்சல் பண்ணுறோம் எங்களுக்கு வந்து எங்கேரியாவை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு நீர்வளம் சரி ஒரு எந்த ஒரு பொருளை நாங்கள் பயன்படுத்தியிருந்தாலும் எங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு திருப்திகரமாகருக்குது